எனக்கு சினிமா கூட்டத்துலேருந்து நாட்டுப்புற பாட்டில் வந்துங்க எனக்கு தெரியாது அதிகமாக நானு விரும்பமாட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து பிடிக்கிற பாட்டு நான் சொல்கிறேங்க குஷ்பூ நெப்போலியன் நடித்த படத்தில் பாட்டு பிடிக்குங்க நாட்டுப்புற பாட்டு பிடிக்கும் அப்புறம் நிறைய படத்தில் சத்தியராஜ் குஷ்பூ நடிச்சதில் வந்து பிடிக்கும்ங்க பாட்டு எனக்கு பாட்டுன்னா பிடிக்கிறது வந்து சோக பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குங்க அதுவும் ரொ ரொம்ப கஷ்டமாக அந்த அழுதுகிட்டுலாம் பாடுறாங்க பார்த்தியாங்க அந்த மாதிரி பாட்டு படம் பிடிக்குங்க மற்றபடிக்கி இந்த சின்ன பிள்ளைங்க பாடுற பாட்டு படம் இதெல்லாம் எனக்கு விருப்பப்பட்டு பிடிக்காதுங்க எனக்கு ஃபஸ்டுலேருந்தே சோக பாட்டு ரொம்ப குடும்பத்தில் கஷ்டமாக அவங்க அழுதுகிட்டு படம் நடிக்கிறது பட்டு பாடுறது இந்த மாதிரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிடாம கூட அந்த சோக பாட்டுன்னா கேட்பேங்க